எங்கள் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வீட்டு வசதினா வீட்டு வசதிகளெல்லாம் நிறையவே இருக்குது இப்போல்லாம் எங்கள் எங்கள் நிலம் எங்கள் தோட்டம் அப்படின்னாலே எங்கள் தோட்டோலாம் விற்றுட்டாங்க அது விற்று ரியலெஸ்ட்டா ரியல் எஸ்டேட்டாக ஆக்கி அது வந்து ப்ளாட்லாம் விற்று நிறைய வீடு எல்லாம் ஆகிடுச்சு கிருஷ்ணகிரியில் வந்து நிறைய இடம் எல்லாம் வந்து எஸ்டேட்டாக மாறிட்ச்சு ப்ளாட்லாம் போட்டு விற்றுட்டாங்க அப்புறம் வந்து க ம கல்வி டீச்சர்ஸு இவுங்களெல்லாம் வந்து வீட்டு வாடகைக்கு வந்து கேட்குறாங்க வீட்டு வாடகைக்கு வந்து கேட்குறாங்க அதுவும் அமௌண்ட்டு எவ்வளோ வாடகை எல்லாம் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிருஷ்ணகிரியில் வந்து வாடகை எல்லாம் நிறைய ஜாஸ்தி தான் இப்போ வந்து ஒரு ஒரு ரூம்மு ஒரு ரெண்ட்டுன்னா எவ்வளோ அப்படின்னா மூணா மூணாய ரூபாய் அந்த மாதிரி ஒரு வீடு அப்படின்னா சிங்கிள் பெட் ரூம் ஒன் பிஹெச்கே அப்படின்னா வந்து ஆறாயிரம் அந்த மாதிரி இருக்குது அப்புறம் பெரிய வீடு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டின் தொளசண்ட்டில் இருந்து டென் தொளசண்ட் வரைக்கும் இந்த மாதிரி எல்லாம் இருக்குது இந்த மாதிரி எல்லாம் வாடகை எல்லாம் இவ்வளோ இருக்குது கல்விக்கு வர்றவுங்கள்லாம் அவுங்களெல்லாம் வந்து வாடகை கேட்டு இந்த மாதிரி சந்தையில் வந்து வசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம்